கண்டிப்பா மாணவர்கள் வந்து உதவித்தொகை பெறுகிறார்கள் அதாவது பெண் பசங்களுக்கு வந்துட்டு பெண் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக வந்து மாதம் ஐநூறுவா வரமாதிரி ஒரு திட்டம் இருக்குது அதுமட்டும் இல்லாமல் இப்போ எய்த் எய்த் வரைக்குமே அந்த பசங்களுக்கு வந்து நல்லா படித்து அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வர மாதிரி ஒரு இது இருக்குது